லீகல் டாக்குமெண்ட்ஸ்னால் இந்த வீட்டு பத்திரம் ஆதார் கார்டில் பேர் மாற்றுறது நம்பர் சேஞ்ச் பண்றது இந்தமாதிரி நிறையா இருக்கும் நம்ம அதில் அதில் எனக்கு ஒரு அனுபவன்னால் இதுமாதிரி ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் பண்றது பேர் மாற்றுறது இந்தமாரி போயிருக்கும் அப்போ அங்கே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரே வாரத்துலேயே தரதை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இழுத்தடிச்சிடுறாங்க அதை மாதிரி காசுக்கு ஓரளவுக்கு தந்தால்தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதுமாதிரி இந்தமாதிரி இதெல்லாம் தேவையில்லாம அரசாங்க இதை மாதிரி பார்க்காதனால தேவையில்லாதது நிறைய நடக்குது அது மட்டும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்தமாதிரி வீட்டில் பட்டா மாற்றுறது இந்தமாதிரி இதுவும் நிறையா இருக்குது ஒரு டைம் போயிருக்கோம் அந்தமாரி தான் பண்ணியிருக்காங்க அதுக்கொரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறாங்க கேட்டால்தான் மாற்ற முடியும் அப்படிங்குறாங்க ஒரு இதுலேயே அதனால் அந்தமாதிரி இது மட்டும் கொஞ்சம் எல்லாம் பார்த்தாங்கனா நல்லாயிருக்கும் நாங்களும் எவ்வளவோ சொல்லியாச்சு கரெக்டாக போய் கேட்டோம் அவங்க எதுவும் தரலை அதனால் அமௌண்ட் கட்டுனால் தான் தருவோம் அந்தமாதிரி சொல்கிறாங்க அதுதான் என்ன பண்றதுனு தெரியல கொஞ்சம் அது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டாங்கனா போதும்